பிடித்த இசையமைப்பாளர்ன்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா ஏன் பிடிக்கும்னாக்க அவருடைய பாட்டு அவருடைய இசை எல்லாமே ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் அவர் அதிகமாக கிராமிய பாடல்கள் வந்து பாடுவார் கிராமிய பாடலுக்கு வந்து எழுதியிருக்கிறார் அதனால் வந்து மண்வாசம் மாறாமல் வந்து எல்லாமே அவர் செய்கிறதுனால அவருடைய பாட்டும் அவருடைய இசையும் வந்து ரொம்ப பிடிக்கும் மக்கள்கிட்டே பேசுவதுன்னு பார்த்தீங்கன்னா கூட நல்லா ஒரு தன்மையாக பேசுவார் எல்லாேரையும் அன்பாக அரவணைப்பாக வந்து பேசுவார் அதனால் வந்து அவரை ரொம்ப பிடிக்கும் அவருடைய இசையை வந்து கேட்டாக்கால் நம்மளுடைய கஷ்ட நேரத்திலேயும் நம்ம வந்து துவண்டு போயிருக்கிற நேரத்திலேயும் நம்ம டென்ஷனாக இருக்கிற நேரத்திலேயும் வந்து அவருடைய பாட்டை நம்ம கேட்கும் போது நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸாகயிருக்கும் ஒரு மன அமைதி மனம் நிம்மதி அது மாதிரிலாம் நல்லா இருக்கும் திருவிழா காலங்களுக்கு திருவிழாவுக்கு ஏற்ற மாதிரி பாடல்கள் கிராமிய கலைகளுக்கு ஏற்ற பாடல்கள் எல்லாத்துக்குமே வந்து பாட்டு எழுதி இசை அமைச்சு இருக்கிறதுனால் அவருடைய பாட்டு இசை எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் அவரை வந்து ரொம்ப பிடிக்கும்